எங்கள் ஊரில் படித்த பசங்களெல்லாம் கவர்மெண்ட்டு வேலைக்கு போணுகம்னு எதிர்பார்க்கறாங்க ஆனால் அந்த படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல எந்த வேலை கிடைக்கிதோ அந்த வேலைக்காக போய் தான் ஆகணும் வீட்டில் குடும்ப சூழ்நிலையை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அப்பா அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க வேலைக்குப் போகிறாங்க அங்கே போகிற இடத்துலயும் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க நம்ம வேலைய விட்டுட்டு வந்தால் நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுமே அப்படிங்கிறதுல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதோ அந்த கஷ்டங்களெலாம் இன்னல்களெலாம் சந்தித்து அவங்க அங்கே வேலை செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி வர்றாங்க ஆனால் எப்போயாவது நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடய பசங்க எதிர்பார்த்துக் கொண்டு தான் சவாலை சமாளிச்சுக்கிட்டு வேலை செய்கிறாங்க